ஹலோ ஆமாம்மா ராயல் மெஸ் தாம்மா சொல்லுங்கள் ஆ தெரியுதும்மா தெரியுதும்மா சொல்லும்மா நல்லா இருக்கீகளா நல்லா இருக்கோம் நாங்கள் எல்லாரும் நல்லாயிருக்காக சொல்லுங்கள் என்ன எப்போதும் ஃபோன் பண்ணாதவங்க ஃபோன் பண்ணிருக்கீகளே என்ன சொல்லுங்கள் அப்படியா சரி சரி சரி சர் அதெல்லாம் இல்லைம்மா கொடுத்துவுட்டுறேம்மா கொடுத்துவுட்டுறேன் மாஸ்டர் கொஞ்சம் இருக்காப்புல ஒரு ஆட்ரு சாப்பாடு ஒன்று ஓடிட்ருக்கு ஒரு கல்யாண ஃபங் ஒரு பத்து நிமிடம் ஆகும் மாஸ்ட்ரு வர்றதுக்கு அதுக்கப்புறம் ஒரு சரி சரி ஒன்றும் கோவம் இல்லையே அவர் வெளியில் போயிருக்காப்லே நீங்கள் அடிக்கிற நேரம் பாத்து சரிம்மா சரிம்மா சரி ஒன்றும் இல்லை அவரு வரட்டும் வந்து என்னென்ன என்ன சொன்னீங்க என்னது ரெண்ட் ரெண்டா ரெண்டு பிரியாணி அதாவது ரெண்டு வெஜிடபிள் பிரியாணி ரெண்டு வெஜிடபிள் கட்லெட்டு அப்படி தானே சரி சரி சரி அங்கே வரட்டும் அவரு மாஸ்ட்ரு வந்துருவாரு இப்போ ஒரு அஞ்சு நிமிடத்துல வந்துருவாப்லே நான் போட்டுட்டு அவரு அப்படே ஃப்ரெஷ்ஷாக போட்டு எடுத்ததுக்கப்புறம் நம்ப பக்கத்தில் பிரகாஷ் இருக்காப்லே பிரகாஷ் பிரகாஷுட்ட கொடுத்துவுட்றேன் அவரு கொண்டாந்து கொடுத்துருவாப்ல வீட்டில் இருக்கீக இந்தா வந்துடுறேம்மா மாஸ்ட்ரு வந்து அதுக்கு தானே சொல்கிறேன் இப்போ மாஸ்ட்ரு வந்தோன்னே உடனே போட்டு சுட சுட உங்கள் கையில் கொண்டாந்து கொடுக்க சொல்லிடுறேன் இல்லைம்மா இங்க தாம்மா இருக்கீக இந்த வீட்டில் தானே இருக்கீக வாங்கிக்கலாம் முதல்ல இதை உங்களுக்கு என்ன ஆஃபர் வேணுமோ முதல்ல சாப்புடுங்க அதுக்கப்புறம் சொ நம்ம முடிச்சதுக்கப்புறம் ஆஃபரு நம்ம பார்த்துப்போம்

சரிம்மா சரிம்மா பார்த்து அனுப்ச்சுடுறேன் சரிம்மா வச்சுருங்க வச்சுருங்க வச்சுட்றேம்மா